ஃபஸ்ட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்கூட ஒருத்தவங்க வேறு வேலை செஞ்சாங்க என்கூட ஒர்க் பண்ணிணாங்க அவங்க வந்துட்டு ரொம்ப பேசுறத்துக்கும் சிரமமாக இருக்கும் பழகுவறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ப என்ன சொன்னாலும் இது பண்ணாதே அது பண்ணாதே ஏதாவது தப்பு சொல்லிட்டு இதை ஏன் இப்படி பண்ணுறீங்க அதை ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படினு எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு பேசுகிற மாதிரியே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவுங்க வந்துட்டு நம்ம ஏதாவது அவங்ககிட்ட சொல்லணும் அப்படினா டெரெக்டாக போய் டெரெக்டாக போய் சொன்னோம்னால் இது ஏன் இப்புட்ருக்குது இது ஃபால்ட்டாக இருக்குது இது தப்பாருக்குது அது அப்புட்ருக்குது இது இப்புட்ருக்குனு ரொம்ப கரெக்ஷன் சொல்லுவாங்க அதையும் மீறி நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படினா நமக்கு தெரிஞ்சவங்க கூட ஒர்க் பண்ற வேறவுங்கள்கிட்ட சொல்லி அவங்க மூலயமா நம்ம கன்வே பண்ணால்தான் அவங்க ஓகே அப்படிங்குற ஒரு மனநிலைக்கே வந்தாங்க அதுக்கப்புறோம் அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஏதாவுது டெரெக்டா சொல்லணும் அப்படினா நம்ப பொறுமையாக இதில்லை இது இப்படி அது அப்படி அப்படினு சொல்லி சொன்னோம்னால் ஓகே ஓரளவுக்கு புரிஞ்சுக்குறளவுக்கு இருந்தாங்க அதுவும் மீறி இல்லை நான் இப்படி தான் அப்படினு ரொம்ப சிரமமா இருந்துச்சுன்னா அப்புறோம் அவங்க அவங்களோட மென்டாலிட்டி அது அப்படினா அப்புறம் நம்ப அவங்கக்கிட்டருந்து விலகி போய் நமக்கு நமக்கு எது சரியாக தோணுதோ இல்லை அவங்களுக்கு சரியாகப்படுறத அவங்க பண்ணுறாங்க நமக்கு எது சரியாப்பண்ணுது சரினு தோணுதோ அதை பண்ணிட்டு நம்ப நம்ப ஒர்க்கை நம்ம பார்த்துக்க வேண்டியது தான்